இப்போ வந்து தமிழ் மொழி வந்து போதுமானதாக கல்விக்கு இருக்கா அப்படின்னா வந்து இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ இருக்குது இப்போ இருக்கிற கால சுச்சுவேஸனுக்கு வந்து இங்கிலிஸ் தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கற மாதிரி இங்கிலிஸ் மீடியத்தில் தான் வந்து பிள்ளைங்க வந்து இது பண்ணுறாங்க தமிழும் இருக்குது இங்கிலிஸ் மீடியத்தில் இருந்தாலும் தமிழ் படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் மொழி வந்து போதுமானதாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு பொறுத்தவரையும் தமிழ்கள்ல தான் எல்லா இதுலேயுமே இருக்குது அதுலேயும் பிள்ளைங்க வந்து படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்குது போதுமான அளவு அப்படிங்கறவங்க தமிழ்நாடு வந்து என்ன ஏன் ஒரு ஒரு வேலைவாய்ப்புக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இங்கிலிஸ் தேவைப்படுது அதனால் வந்து தா இங்கிலிஸ் வேணுங்கிறதுனால தமிழ் வந்து கம்மியாக வருது அதனால் இன்னும் தா இப்போது ஒரு ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தமிழ்ல இது பண்ணிணாங்க அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து தமிழ் எல்லாத்துக்கும் வந்து இருக்கலாம் இல்லை இங்கிலிஸ் தேவைங்கறதுனால வந்து தமிழ் வந்து குறையுது குறைந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கற மாதிரி சொல் நினைக்கிறோம் நம்ம

தமிழ் வந்து எல்லா கல் கல்வியிலேயும் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஆனால் அனைத்து இங்கிலிஸ் மீடியம் வந்ததுனால் தமிழ் இதில் வந்து போதுமான அளவு மொழிகள் கம்மியாக ஆகிக்கொண்டு தான் இருக்குது அப்படிங்கறத வந்து ஊடகம் மற்றும் கல்வியமைப்பில் பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன் ஏன்னால் வச்சுக்கோ